நான் சின்ன வயிசில் செஞ்ச பயணலாம் நிறையா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் குழந்தையில் இருக்கும்போது இனி தனியாக எதோ வ பூங்காவில விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்கள் அண்ணா வந்து நான் உங்களை விட்டுட்டு போயிட்டோன்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் அழுகையாக வரும் ஆனால் அதோட நாங்கள் சின்ன வயிசில் ஒரு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயிசில் வந்து வி ஊருக்கு அதாவது இந்த தமிழ்நாட்டை விட்டு போனப்போ ட்ரெயினில் போனோம் ஒரு இடம் இருக்கு கோவாக்கு அந்த கோவாக்கு போயிட்டு நாங்கள் பீச்சில் விளாண்டோம் சுற்றுனோம் குதிரையில்லாம் போனோம் அப்புறம் வரம்போது சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்துவிட்டு நாங்கள் வந்து மகாபலிபுரம் போனோம் திருப்பியும் பீச்சில் போய் குளிச்சோம் விளாண்டோம் எங்கள் அண்ணா இருந்தாங்க சேர்ந்து விளாண்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஃபேம்லியாக உட்காந்து கடலில் மீன் சாப்பிட்டோம் அதெலாம் ரொம்ப நல்ல நிகழ்வு இதுவே ஒரு ஏஜு அதாவது ஒரு ஒம்பது வயசு பத்து வயிசுன்னு போனீங்கன்னா நாங்கள் வந்து ப வண்டியை எடுத்து சுற்றுவோம் அதெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்பா வந்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க படிக்க நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க என்னையை எக்ஸாம்லாம் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க அதே மாதிரி அப்பாக்கும் நான் வந்து நிறைய மகிழ்ச்சியான நிகழ்வுகளை தருவேன் அது ரெண்டுத்துக்கும் சமமாக இருக்கும் இப்போ எல்லாருமே வந்து நிறைய அதிசியத்தை விரும்புகிறாங்க அதே மாதிரி தெரியாத ஆச்சரியத்தை விரும்புகிறாங்க குழந்தைகள்லாம் எல்லாமே தெரியாது தானே எல்லாமும் ஆச்சரியம் தானே செய்யறதுலாம் ஆச்சரியம் அப்பா அம்மா எது செஞ்சாங்களோ அதான் நம்மளுக்கு பெருசு எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்பாவை ஒன்று கேக்கு வாங்கி கொடுத்தா சூப்பராக இருக்கும் சாப்படை எதா வாங்கி கொடுத்தா சூப்பராக இருக்கும் வெளியே கூப்பிட்டு போனால் சூப்பராக இருக்கும் அப்பாக்கு எதா ஸ்கூலுக்கு போகறாங்க நம்மளையும் கூப்பிட்டு போகறாங்கன்னா நம்பளும் சூப்பராக இருப்போம் ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய தருணத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க ஆனால் நம்ப அப்பா வந்து இது தான் சரி இது தான் தப்புன்னு சொல்லி கூப்பிட்டு போகறாங்கள அதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க ஆனால் நம்ம அப்பா நம்மக்கிட்ட ஒரே விதமாக தான் பேசுவார் பாசமாக பேசுவார் நம்ப அப்பா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃப குடும்பத்தோட சுற்றுலா போகறது பஸ்ஸில் போகறது ட்ரெயினில் போகறது விமானத்துலலாம் போயிருக்கோம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் நிறைய பிரச்சனை வரும் ஆனால் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு முதல் தரவையாக நம்ப வந்து ஆகாயத்தில் இருந்து நம்ப வீடை பார்க்கும்மோது சூப்பராக இருக்காதா அதே மாதிரி தான் எல்லாமே அருமையான காலங்கள் அருமையான நிகழ்வுகள் எல்லாமே நம்பளோடைய பெற்றோர்கள் மூலியமாக தான் நம்பளுக்கு வரும் ஏன்னா நம்பளுக்கு அவங்க தானே இருக்காங்க சு சுற்றி இருக்கறவங்களோட நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மளை பத்திரமாக பார்த்துப்பாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களில் நம்பளே பத்திரமாக பார்த்துக்கறதுக்கு தானே பெற்றோர்களோட வேலையே அது ரொம்ப முக்கியமானது அழகான தருணங்கள்